எங்கள் பகுதி சுகாதாரம்ன்னு நல்ல விதமாக தான் நடந்துகிட்டு இருக்குது இல்லை அப்பப்போ வந்து நகராட்சியில வந்து வந்து கண்காணிச்சிகிட்டு இருக்குறாங்க நாங்களும் வந்து அவகளுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் சேர்ந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் எந்த வித அதாவது நம்ம நன்மைக்காக தானே சொல்லுறாங்கறதுக்காக சரி அவசர வேலையில் போகறவங்க விட்டுட்டு போயிடுறாங்க சரி பரவா இல்லை நம்ம தெரிஞ்சவங்க தானேன்ட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இனிமே அதிகபட்சம் தொந்தரவு இல்லாமல் என்ன இருக்கணுமா அப்படின்ட்டு தண்ணி தேங்குகிற இடத்துல நாங்களே பத்து கரெக்ட் பண்ணி விட்டுறோம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிறோம் ஏன்னா சுகாதாரம்ங்கிறது நமக்கு நல்லது தானே அதனால அந்த முறையை கடைபிடிக்கிறோம் குப்பையும் அதிகமாக சேர விடுறதில்லை அவகளும் சொன்னால் வந்து அப்போ அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிவிடுறாங்க ஒரு நாளைக்கு குறஞ்ச பச்சம் இரண்டு முறை வந்து கூட எடுத்துட்டுறாங்க எங்கள் பகுதியில அவகள அவகள நல்லா அனுசரிச்சு வச்சுக்கிறதுனால அவக வந்து என்ன ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுனால அவக வந்து சொன்ன உடனே செய்யறதுக்கான வாய்ப்பு அவகிட்ட ஜாஸ்தி இருக்குது மேம்பாடு மேம்பாடு சுகாதாரம் ரொம்ப நல்லது தான் நமக்கு நம்ம நன்மைக்கு தான் அவக பாடுபடறாங்கறது தெரியுதுங்க அப்போ அப்போ இந்த அந்த இது பவுடரெல்லாம் தூவிகிறாங்க ரோடு அதிகபட்சம் ஈரமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கொசு மருந்துக்கோ எதோ பவுடரு நல்ல விதமாக செஞ்சிக்கிறாங்க கொசு மருந்தை இப்போ தர்ச்சமையம் கம்மி தான் வந்து பார்த்துட்டேன் சரியா இருக்குது இது மாதிரியே வச்சுக்கங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுறாங்க சரி அதே மாதிரி குப்பைகளை எந்த அளவு சேரவே விட மாட்டோம் அவக கேட்குறப்படி மக்குகிற குப்பை தனியாகவும் இந்த இதானே குப்பைகளை தனித்தனியாக போட்டு கொடுத்துடறோம் அதே நாலு பேர் சேர்ந்து செய்யும் போது அவங்கள இது துப்புரவு தொழிலாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷபடுறாங்க அவங்களயும் நம்ம சும்மா இது பண்ண கூடாது அவங்களுக்கு தேவையான இதை அவங்களுக்கு எதோ டீ காஃபிங்கிறதை பற்றி பரவாயில்ல இதை செய்யுங்க அப்படினு அவங்களுக்கு நல்ல விதமாக சொல்லையில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல விதமாக ஒரு ஹெல்ப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அவங்களே வந்து சொல்லிடுறாங்க இப்படி வந்து சொல்லுறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க சுகாதார துறை